ஹான் ஹலோ என் பேர் வந்து தமிழரசி நான் வந்து உங்கள் ஹோட்டல்ல வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தேன் டெலிவரிக்காக அட்ரெஸ் வந்து கொடுத்துருந்தேன் பட் ஆனால் இப்போ நான் வந்து ஒர் ஒர்க்கால் கொஞ்சம் வெளியே இருக்கேன் அதனால் வந்துட்டு என்னோடய அட்ரெஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஃபுட் வந்து இப்போ நான் இருக்க பிளேஸ்க்கு வந்து கொஞ்சம் ஃபுட் வந்து டெலிவரி பண்ணணும் ஆ அதுக்காக தான் சார் கால் பண்ணிணேன் வந்து நான் என்னோடய ஓல்ட் அட்ரெஸ் வந்து நான் கொடுத்துருந்தேன் கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக் ஆ நேம் வந்து தமிழரசி ஆர் தமிழரசி டாட்டர் ஆஃப் கே ராமநாதன் மிடில் ஸ்ட்ரீட் ஃபார்ட்டி நயன் மிடில் ஸ்ட்ரீட் கனியாமூர் போஸ்ட் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் அண்ட் தாலுக் ஓல்ட் ஓல்ட் ஸ்ட்ரீட் இதான் என்னோடய அட்ரஸ் அந்த அட்ரஸ்க்கு வந்து ஃபுட் டெலிவரி பண்ணி சொல்லித்தான் உங்களுக்கு வந்து நான் அட்ரஸ் கொடுத்துருந்தேன் பட் ஆனால் இப்போ வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் வந்து ஹெவி ஒர்க் வந்து வந்துருச்சி அதனால் நான் வந்துட்டு இப்போது வெளியே இருக்கேன் கள்ளக்குறிச்சி மெயின்ல இருக்கேன் மெயின்ல வந்துட்டு என் ஃபீ என்னோடய ரிலேஷன் வீட்டில வந்துட்டு நான் இப்போ ஸ்டே பண்ணியிருக்கேன் ஸோ வந்துட்டு என்னோடய ஃபுட் வந்து நீங்கள் வந்துட்டு இப்போ இருக்க நான் இப்போ நான் சொல்லுற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து டெலிவரி பண்ணீங்கனா ரொம்ப ஹெல்ப் ஹெல்ப்பாக இருக்கும் நீங்கள் வந்து அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நான் சொல்லுற அட்ரஸ்க்கு இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபுட் வந்து டெலிவரி பண்ணிடுங்க ராமசந்திரன் ஃபார்ட்டி நயன் ஆ நேபால் ஸ்ட்ரீட் கள்ளக்குறிச்சி இந்த இது இந்த அட்ரஸ் தான் இப்போ இருக்க நான் அட்ரஸ் நான் வந்து உங்களுக்கு லொக்கே லொக்கேஷன் செண்ட் பண்ணுறேன் இந்த அட்ரெஸ்க்கு வந்துட்டு நீங்கள் வந்து உங்கள் ஃபுட்டை வந்து டெலிவரி பண்ணிடுங்க இப்போ இருக்க இந்த அட்ரெஸ்க்கு மட்டும் டெலிவரி பண்ணிடுங்க ஓகே அவ்வளோ தான் தேங்க்ஸ்